பேங்க்கை பொறுத்தை வரைக்கும் நான் எதுவும் நேரடியாக தாங்க போயிக்குவேன் ஆன்லைனில் நான் எதுவும் பார்த்துக்கமாட்டேன் எனக்கு எதாச்சு தேவைனா நான் பாஸ்புக் எடுத்துகிட்டு எனக்கு எதாச்சு டவுட்ருந்தால் நேரடியாக பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போய் அது என்ன ஏதுன்னு கேட்டு நான் தெரிஞ்சுக்குவேன்